இந்த உலகத்துல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனாக இருந்தாலுமே ஒரு விஷயோம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை போதுனே சொல்ல மாட்டாங்க அதனால் சாப்பாடு ஒன்று மட்டும் தான் ஒருத்தவங்க அவங்க லைஃப்பில் போதும் அப்படின் சொல்லுவாங்க அந்த சாப்பாடு வந்துஐட்டு போதுன்னு சொல்லுறளவு தான் சாப்பிட முடியும் எல்லாராலையுமே அந்த கொஞ்சம் சாப்பிறதையும் ருசியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தவங்களோட ஆசையாக இருக்கும் அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி கொடுக்கணும் எனக்கு வந்து சமைக்கிறதுங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அது எங்கள் வீட்டில் இருக்கறவங்களுக்கும் பிடிக்கும் நான் வந்து இந்தமாரி யூடியூப் பார்த்தது அப்புறோம் வயிசானவங்களாம் அவங்களாம் அந்த காலத்தில் எவ்வளோவோ நல்லா நல்லா செஞ்சி இருப்பாங்க அதெல்லாம் இந்த சிறுதானிய உணவுலாம் இருக்குல்ல அதெலாம் வந்து நல்லா செய்வாங்க செஞ்சி இருப்பாங்க ஆனா இந்த காலத்தில் அதெலாம் மறைஞ்சி போயிடுச்சு அதை எல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டு எழுதி வெச்சு நான் புதுசாக செஞ்சிக் கொடுப்பேன் எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அதெலாம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிக் கொடுப்பேன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடுட்டு நல்லா இருக்கு அப்படின் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கறவங்க மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸு எங்ககூட வேலை பார்க்கறவுங்க எல்லாருக்குமே நான் செஞ்சு எடுத்துகிட்டு வருவேன் எல்லாரும் நல்லாருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் செய்யிறதை ஒருத்தவங்க வந்து விரும்பி சாப்பிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் நல்லாருக்குன்னு சொல்றவங்களுக்கு இன்னும் அவங்க பாராட்டு வாங்கணும் அப்படின் தான் நமக்கு தோணும் அந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க நானும் செஞ்சி கொடுப்பேன் சமையல் மட்டும் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நம்ம என்ன தான் என்ன வேலை பார்த்தாலுமே அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு மட்டும் தான் இருக்கும் ஆனால் சமைச்சிக் கொடுத்தா தான் சமைக்கிற நமக்கும் வந்து நல்லா இருக்கும் மகிழ்சியாக இருக்கும் அதை சாப்புறவங்களும் நல்லா இருக்கு அப்படின் சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படின் கேட்டு வாங்கி சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி சமைக்கணும் நானும் அந்த மாதிரி சமைப்பேன் எல்லாருக்குமே நான் சமைக்கிறது பிடிக்கும்